வெயிலுக்கு வந்து எளநீர் சாப்பிட்லாம் வயிற்று எரிச்சலுக்கு அல்சருக்கு ரொம்ப கை காலெல்லாம் அப்படியே அனல் வீசுது சூடாகவே இருக்குது எனக்கு சூடு தணியல ஜில்லுனு எதுனா சாப்பிட்லாமோனு இருக்குது எளநீர் குடித்தா ரொம்ப எல்லாத்துக்கும் நல்லது மாதம் ஒரு முறை வீட்டு தூரத்துக்கு மலை வேப்பந்தழையை எடுத்தாந்து அரைச்சி நல்லா ஒட்ட ஒட்ட மிக்ஸிலையோ இல்லை அம்மிலேயோ வெச்சு அரைச்சி பனக்கற்கண் வாங்கியாந்து அதையும் இதையும் அந்த தேங்காயை நைட்டுல வெட்டி சாயங்காலத்துலையே அதை பனங்கற்கண்டையும் மலை வேப்பந்தழையும் போட்டு அதில் ஒரு குலுக்கு குலுக்கி அதை அப்படியே மூடக்கூடாது அப்படியே பனி தண்ணியில் வெச்சிடணும் மொட்டை மாடியிலேயாது இல்லை தரையிலேயோ கூட வெச்சிடலாம் எதுவும் தூசி தும்பு விழாத மாரி வெச்சுட்டு அப்படியே திறந்து பனியிலேயே இருக்கணும் பொழுது விடிஞ்சு எழுந்து குளிச்சுட்டு அதை எடுத்து கொடுத்தோம்னா அந்த வயிற்று வலின்றது வராது பூச்சி இருந்தால் அது நம்மளுக்கு அது நின்றது நம்மளுக்கு வயிற்று வலி தாங்க முடியாத வலி வலி வலி கொடுக்கும் உயிரே போகிற மாரி அதனால் அது சாப்பிட்டா அந்த பூச்சி பூரா அந்த மாதவிடாயின்போது அந்த மலை வேப்பந்தழை செத்துடும் வயிற்றுல இருக்கிற புண்ணை பூரா செத்து செத்துடுச்சினா நம்மளுக்கு அந்த வலி தெரியாது அதனால் அதுக்கு நல்லது தர்பூசணி மதியம் டைமில் அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு குடித்தாலும் குடிக்கலாம் அது நல்லா இருக்கும் தர்பூசணி அதுக்கப்புறம் நொங்கு வெட்டியாந்தும் சாப்பிட்லாம் அதை வெட்டி நல்லா கையாலேயே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் விக்கிறதை கூட வாங்கி சாப்பிட்லாம் அதெல்லாம் எந்த கெமிக்கலும் எதையும் அதில் கலக்க முடியாது அது நேரடியாக நம்மளுக்கு கிடைக்கிற பொருள் அது சாப்பிட்லாம் லெமன்னு அரிஞ்சு நல்லா பழம் பெசைஞ்சி சக்கரை போட்டு இல்லை நாட்டு சக்கரை கூட சக்கரை போட்டால் இருமல் வரும் எனக்கு சுகர் இருக்குது அப்படின்றவங்க ஒரு சிலர் அதனால் நாட்டு சக்கரை போட்டு கூட லெமன் குடிக்கலாம் மோர் நல்லா அடித்து கொத்தமல்லி போட்டு அது நல்லா தாளித்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க தாளிக்காது அப்படியே குடிக்கிறவங்களும் இருக்காங்க குடிக்கலாம் அப்புறம் வெள்ளரிக்காய அரிஞ்சு நல்லா வெயிலில் சாப்பிட்டோம்னா மதியம் நல்லா இருக்கும் வெயில் டைமில் இதெல்லாம் சாப்பிட்லாம்

நைட்டுல இப்போ பொழுதோட அரைச்சியாந்து வெச்சுருந்து காலைல ஊத்துகிறதா இருந்தால் நைட்டுல கரைச்சி வைக்கணும் இல்லை நைட்டுல ஊத்துகிறதா இருந்தால் கரைச்சி வெச்சுருந்து கூழை ஊற்றி நல்லா காலைல மதியம் எப்போ வேணுனாலும் கூழ் சாப்பிட்டா எந்த கெடுதலும் வராது உடலுக்கு எப்போ வேணுனாலும் சாப்பிட்லாம் அதுமாரி களி கிண்டி சாப்பிட்லாம்